தமிழ்நாட்டில் வந்து சுகாதாரம் பணிகள் வேலை வாய்ப்பு நல்லா சிறப்பாக உள்ளது முன்னடிலாம் வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒரு மெடிக்கலு காலேஜ் திறந்ததுனால அந்தத மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து நல்ல சுகாதாரமும் நல்ல தகுந்த கேன்சரு குட்பே குழந்த பிறக்குது பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறது வேற முன்ன எல்லா நோயிக்கும் வந்து சேலம் கிருஷ்ணகிரி கோயமுத்தூரு வேலூர் அப்படின் போக சொல்லுவாங்கள் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது அந்தந்த மாவட்டத்தில் மெடி வ ம் மருத்துவ காலேஜ் வர்ந்ததுனால அங்கேயே வந்து எல்லா வசதியும் செஞ்சு போகிறாங்க அங்கேயே என்ன ட்ரீட்மெண்ட்னாலும் அங்கேயே செஞ்சுக்கிற போகிறாங்க அலைச்சல் இல்லை எங்கேயும் போக இங்கேயும் அங்கே போகணும் இங்கே போகணுன்ற இல்லை ஒரே இடத்துல் போகிறோம் என்ன பிரச்சின் இருந்தாலும் அங்கேயே பார்த்துக்கினு சுகாதார பணியாளர்கள் சொல்கிற மாதிரி கேட்டுனு என்ன சொல்கிறாங்களோ அது மாரி கேட்டுனு அங்கேயே ஆப்ரேஷனாலும் இல்லை வேற ஏதாவு தொந்தரவுனாலும் நல்ல படியாக பார்க்குறாங்க பார்த்துன்னு வீட்டுக்கு வந்துடுறோம் அதனால அவங்ளுடைய ஒத்துழைப்பு நிறையே இருக்குது பிரச்சின ஒன்றும் இல்லை